மீன் மீன் பிடிக்கிற தொழில்ல வந்துட்டு நிறைய சவாலிருக்கு என்னென்ன சவால்னா நம்ம பிடிக்கிற மீன் வந்துட்டு சில நேரம் பெரிய மீன் ரொம்ப ரொம்ப பெரிய மீன் மாட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் தூக்குவது கஷ்டமா இருக்கும் சில சமையம் நம்மளே விழுகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மீன்பிடி தொழில்ல அப்புறமேட்டு இந்த கடல்லலாம் நம்ம போய்க்கிட்டுருக்கும்போது சூறாவளி இந்தமாதிரிலாம் சூறாவளி மழை ரொம்ப பேய்ஞ்சிச்சி அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும் அதை நம்ம எதிர்த்து வரணும் சூறாவளி டைம்லலாம் எதுக்குள்ளேயாச்சும் அந்த திடீர்ன்னு அந்த கடலில் வந்துட்டு சீற்றம் சுழல் மாதிரி ஏற்படும் அதெல்லாம் போய் படகு வந்துட்டு சிக்குச்சுன்னா எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சவாலுன்னே சொல்லலாம் மீன்பிடி தொழில்ல அதுக்கப்புறமே சில டைம் வந்துட்டு வேறு வழி மாறி வழி தவறி வேறு சைட் போய்ரும் நைட் டைமில் நம்ம அதெல்லாம் வந்துட்டு இந்த மேப் பார்த்து வர்றதெல்லாம் பெரிய சவாலாக இருக்கும் நான் வந்துட்டு நான் வந்துட்டு சூறாவளியும் மோசமான வானிலையோ நிறையா அனுபவிச்சிருக்கேன் சூறாவளி சூறாவளி இந்த மோசமான வானிலைலாம் நான் வந்துட்டு அனுபவிச்சிருக்கேன் நிறையவே சூறாவளி வந்துட்டு வந்துச்சுன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் அது நம்மளுக்கு உண்மையாகவே அதுதான் பெரிய சவாலே வானிலை மாறும் மோசமாக ரொம்ப இருட்டிட்டு மழை பேய்ஞ்சிட்டு அடித்து ஊற்றிக்கிட்ருக்கும் அடித்து ஊத்திகிட்ருக்கும்போதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு அந்த டைமில் மீன் பிடிக்கிறதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் நாங்கள் வந்துட்டு எப்படி எதிர்க்கிறோம் அடிக்கடி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கேஷுவலாவே பழகிரும் ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் முடிஞ்சளவு நாங்கள் ஒரு ஆளாக போகாமல் க்ரூப்பாக போய் எப்படியாச்சும் எதிர்கொண்டு வந்துடலாம் அந்த சூல்நிலைலாம் கஷ்டப்பட்டுதான் வரணும் பட் வந்துடலாம் ரொம்ப கடினமாகலாம் இருந்திருக்கு நிறைய பேர் இறந்துலாம் போய்ருக்காங்க மீன் பிடிக்கிறப்போது இந்த இதில் சூறாவளியில் மாட்டி மோசமான வானிலையில் மாட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு எதிர்கொண்டு வந்தோம்னா நம்ம நம்ம நம்பிக்கையை மட்டும் கைவிடவே கூடாது நம்ம நம்பிக்கையாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த சூழ்நிலைலாம் கடந்து நம்ம எதிர்கொண்டு வந்துடலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆனால் நான் நிறையவே அனுபவிச்சிருக்கேன் இந்தமாதிரி சவால்லாம் வந்துவிட்டு நிறைய சவால்கள் இருந்திருக்கு சில சவாலுன்னு கூட சொல்ல முடியாது நிறையவே இருக்குது மோசமான வானிலை வந்துட்டு மோசமான வானிலை வந்துட்டு நிறைய டைம் இருந்திருக்கு மழைலாம் அடித்து ஊற்றும் உபகாரங்களை தேவையான திங்க்ஸுலாம் வந்துட்டு கொண்டு கடலுக்குள்ளே அந்த கடலில் வந்துட்டு நம்ம முக்கியமான அந்த பாதுகாப்புக்கான உள்ள திங்க்ஸுலாம் வந்துட்டு நம்ம நிறைய கொண்டு போகிறது பெஸ்ட்டு அப்போ தான் நம்மளுக்கு ஏதாச்சும் டக்குன்னு ஏதாச்சும் ஆபத்துனா கூட டக்குன்னு நம்ம நம்மளை நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துக்கலாம் அதுக்காக நம்ம வந்துட்டு தேவையான திங்க்ஸுலாம் எடுத்துட்டு போயிடணும் ஃபஸ்ட்டு போகிறப்பவே நம்ம நல்லா செக் பண்ணிவிட்டுதான் போகணும் இந்தமாதிரி சவாலில் வந்துட்டு ஈடுபடுறதுல கொஞ்சம் இருக்கக்கூடாது இருந்தாலும் நம்ம அப்படி இது பண்ணோம்னா நம்ம சவாலில் மீறி எதிர்கொண்டு வந்துதான் ஆகணும்